ஆ ஆமாம் நான் நான் இங்கே மயிலாடுதுறை எக்ஸ்ப பேஸஞ்சர்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறேன் இங்கே தஞ்சாவூர் போகணுங்க ட்ரெயின் எப்போ வருன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னே தெரியல எங்கே நின்னு போச்சின்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு எதாவது தெரியிதா இதில் என்னம்மா இருக்குது ஆ அப்படி எதாவது ம் நானும் வந்து ஒரு மண் நேரமாக உட்காந்ட்ருக்குறேன் எனக்கு ஒன்றும் வேலையே ஆக மாட்டேங்குது த தகவல் தகவல் மையத்தில் எதாவது போடுவாங்களே அதுவும் போடக்காணும் எதாவது சொல்லுவாங்கள்ல இந்த மாரி இன்னிக்கு லேட்டாக ஆவுதுன்னு அதையும் காணும் அதான் கேட்டேன்

ஆ அதாங்க ம் சரி பார்ப்போம் அப்படி எதாவது ஒரு ஆளை கேட்டு பார்க்குறேன் மறுடி கேட்குறேன் ஆ ஸ்டேஷன் மாஸ்ட்ரு வராரு போல் இருக்குது அவரை கேட்கறேங்க பிறவு கேட்டாதானே எதாவது தெரியுமான்னு கேட்கறேன் ஆ கேட்டுவிட்டு போய்ட்டார் என்ன பண்ணுறதுங்க போய் சேரணுமே ஆ தஞ்சாவூர் போகணுமா ஆமாம்ங்க ஆமாம்ங்க இங்கே ஒரு கல்யாணம் அந்த கல்யாணத்துக்காக போகறேன் டைமுக்கு போவணும் வேலையாங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கறேன் யாரும் பதிலே பேச மாட்டிக்கிறாங்க ம் சரி பார்க்கறேன் அவங்க கேட்டு பார்க்கறேங்க ஆ சரி தேங்க் யூ யார் எப்படியோ கடவுள் பார்க்க எதோ ஒரு வழி வரும் பாருங்கள் ம் அந்த வழியில சேர்ந்து போய் சேர்ந்துக்குலாம் போய் என்ன பண் என்ன பண்ணுறதுங்க ஒரு கல்யாணத்துக்கு போகறப்போ இப்போ இந்த டைமுக்கு நம் நேரமாக நம்ம நேரமாக ட்ரெயின் இந்த மாரி ஆயிப்போச்சு

இல்லைம்மா இந்த ட்ரெயின் தான் காரல்லாம் நான் போல் ட்ரெயின் தான் கொஞ்சம் சீக்கிரம் போகும் அந்த இடத்துல போய் சேர்ந்துக்கலாம் காரில் போனால் ரொம்ப ட டைம் ஆகும் இதுன்னா அந்த டைம் போய் சேர்ந்துக்குவேன் நான் ம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதுலையே ரெண்டு மண் நேரம் போயிரும் போல்ருக்கே ம் இப்போ அங்கே தஞ்சாவூரில் இறங்கி அங்கேருந்து மறுடியும் ஊருக்கு போகறது ரெண்டு கிலோமீட்ரு போகணும் இறங்கி டேக்ஸி பிடிக்க வேண்டியது தான் ம் டேக்ஸி வெச்சி தான் போகணுங்க அது முக்கியமான கல்யாணம் அது என்ன பண்ணுறது இல்லை சாயங்காலத்துக்கு போகணும் இல்லை சார் அதுக்கு முன்னாடிலாம் எப்போவும் இந்தமாதிரி ஆகாது சரி எதாவது ட்ரெயின் எங்கேயாவுது க்ராஸ் ஆயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் எதாவது பண்ணிட்டுருப்பாங்க சில ட்ரெயினுங்கள் வந்து க்ராஸ் ஆனாலும் கூட அப்படியே நிறுத்தி சிக்னல் கிடைக்கலேன்னா நிறுத்தி வச்சிருவாங்க அதான் பிரச்சனையே ஆ சரிம்மா சந்தோஷம் ரைட்